உங்கள் வீட்டில் பின்புறத்திற்கு அல்லது தோட்டத்திற்குப் பறவைகள் வர வைக்க ஏதேனும் டிப்ஸ் இருக்கிறதா பறவைகளுக்குத் தனி தானியங்கள் தண்ணீரையும் அங்கு வைப்பீர்களா ஆமாம் எங்கள் வீட்டு பின்னாடி வந்துட்டு பெரிய தோட்டம் இருக்குது அதில் வந்துட்டு நிறையா இந்த அரிசி கம்பு கேழ்வரகு எல்லாமே போட்டு வைப்போம் ஒரு ஒரு பாட்டில் வந்துட்டு தனித்தனியாக அங்கே வந்துட்டு அதுவும் இல்லாமல் நிறையா மரங்கள் இருக்குது நிறையா காய் கனிகள் அந்த மாதிரி நிறையா செடி வச்சிருக்கோம் அந்த மாதிரி பச்சைக்கிளி அந்த மாதிரி வந்துட்டு நிறையா பறவைகள் வந்துட்டு அங்கே கூடு கட்டி இருக்குது அதில் வந்துட்டு கூடு கட்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த பழத்தலாம் சாப்பிட்டுட்டு நிறையா ஸ்ப்ரெட்டாகிட்டு அந்த பறவைகளாலேயே வந்துட்டு நிறையா செடி முளச்சிருக்கு எங்கள் வீட்டில் அதுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி சம்மர் டேஸில் அதிகமாக வரும் கூடு கட்டிட்டு அங்கே தண்ணி குடித்துட்டு குளித்துட்டுலாம் போகும் இப்போது உங்கள் வீட்டிலியும் இந்த மாதிரி நிறையா பறவை வரணுன்னால் நீங்கள் வந்துட்டு நிறையா கனி இப்போ கொய்யா மாம்பழம் இந்த மாதிரி வந்துட்டு செடிலாம் நீங்கள் வச்சீங்கனால் நிறையா குரங்கு விலங்குகள் பறவைகள்லாம் வரும் அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்றீங்கனால் வந்துச்சினால் அதுக்கு அதுவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டிலையும் நிறையா செடி குரோத்தான மாதிரி இருக்கும் அதனால சொல்லிட்டு நம்ம வீட்டை சுற்றி தோட்டம் வைங்க நிறையா ஃப்ரூட்ஸு மரம் வைங்க பழங்கள் பறித்து சாப்பிட்ற மாதிரி அப்றம் வந்தால் அதுக்குத் தண்ணி தனியாங்கள்லாம் வச்சுட்டு வச்சீங்கன்னால் அதை வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு அதே பழக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு வரும்